என்னோட சாதனை அப்டின்னு பார்த்தீங்கனா எயித்துல வந்து நான் ஒரு டேலேண்ட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுதுனேன் அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான்வந்து பாஸ் பண்ண மாட்டேன்னு எல்லோருமே நெனைச்சிட்ருந்தாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய ஆப்டிடியூட் கொஸின்ஸ்லாம் வரும் ஆனால் நான் பாத்திங்க அப்டின்னா அந்த எக்ஸாம் வந்து நான் போய் ரொம்ப தூரத்தில் ஒரு என் ஸ்கூலில் எழுதிவிட்டு வந்தேன் ஆனால் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண மாட்டேன் நெனைச்சிட்ருந்த எல்லோருக்குமே வந்து பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா நான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டேன் அது வந்து என் ஸ்கூலுக்கும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஸ்கூலில் வந்து நிறையா அவார்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க நிறையா அவார்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு இதுக்கு அழைச்சிகிட்டு போய்ட்டு எனக்கு வந்து சால்வைலாம் போர்த்தி ஒரு இதுலாம் பண்ணிணாங்க எங்கள் மன்றத்துலேந்து வந்துட்டு டீச்சர்ஸ் மன்றத்துலேந்து வந்துலாம் என்னை பாராட்டினாங்க எனக்கு அது தான் பெரிய ரொம்ப பெருமைக்குரிய சாதனைங்கிறது என்னோட லைஃப்பில் அது தான்